திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் வரலாறு என்ன பல ஆண்டுகளாக அது எப்படி வளர்ச்சி அடைந்துள்ளது பண்டைய காலங்கள் முக்கிய நிகழ்வுகள் நவீன வளர்ச்சி இந்த மாவட்டத்திலிருந்து புகழ் பெற்ற வரலாற்று நபர்கள் யாராவது இருக்கின்றார்களா கின் ஒருங்கிணைந்த காய்கறி சந்தைகள் காவேரிக்கு நடுவில் உயர்மட்ட பாலம் மதுரை நாயகர் திருச்சியின் வரலாறு என்னவென்றால் அது ஒன்று காவேரி ஆறாகும் திருச்சி மாவட்டம் முதலில் பெரம்பலூர் மற்றும் அரியலூர் சேர்ந்து உள்ளது இதனால் திருச்சி மாவட்டத்தில் அப்போது அரியலூரால் பெருமைப்பட்டது திருச்சி மாவட்டம் மற்றும் திருச்சி மாவட்டத்தில் உச்சிப் பிள்ளையார் என்ற கோயிலே ஒரு பெருமைமிக்கது மற்றும் அதில் மதுரை நாயகர்கள் அதிகமாக வாழ்ந்து வந்தனர் அதில் மிகப்பெரிய காய்கறி சந்தைகள் உள்ளன மற்றும் திருச்சியில் என்னவென்றால் சென்னைக்கு அடுத்தப்படியாக பெரிய நகரம் என்றால் அது திருச்சி மட்டுமே திருச்சியில் எல்லா வசதிகளும் எல்லா நுட்பங்களும் எல்லா எல்லாமே அதில் உள்ளது திருச்சி என்கிறது ஒரு மாவட்டம் அல்ல அது ஒரு மாநகரம் என்றே கருதலாம்